இப்போ வந்து வெவ்வேறு வானிலை வந்து ஓடுவதற்கு வந்து எப்படின்னா வெயில் காலம் தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடணும் சீக்கிரமாக எழுந்திரிச்சி ஓடணும் ஏன்னால் வெயில் வந்து காலை ஏழு மணிக்கே வெயில் அதிகமாக அடிக்க ஆரமிச்சுரும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திச்சி ஓடணும் குளிர் காலன்னா கொஞ்சம் நேரமாக எழுந்துச்சிக்கலாம் நாலு அஞ்சு மணிக்கே எழுந்துச்சிக்கலாம் ஓடுறத்துனால அந்த ஹீட்டு உடம்புல இருக்கிறத்துனால அந்த அந்தளவுக்கு குளிர் எதுவும் தெரிஞ்சுக்காது மழை காலன்னால் மழை கால காலத்தில் ஓடும் போது கொஞ்சம் மெதுவாக ஓடணும் தண்ணி எல்லாம் அங்கங்கே தேங்கி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மழையில ஒ நனஞ்சிக்கிட்டே ஓடினா ச சூவெல்லாம் வழுக்கும் கீழே உழுவோம் அதனால் முட்டி கை கால் அதனா அடி உழுவும் மற்றபடி எதுனால் வெயில் காலத்தில் ஓடுறது கொஞ்சம் நல்லது வெயில் அதிகமாக அடிக்கும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி ஓடலாம் மற்றபடி குளிர் காலம் தான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி ஓடும் குளிர் காலம் தான் இருக்கிறத்துலேயே ரொம்ப பெஸ்ட்டு வெயில் காலத்தில் காலையில் வெயில் ரொம்ப அடிக்கும் அதுமாரி மழை காலத்தில் மழை எப்போ பெய்யும் எப்போ பெய்யாதுன்னே சொல்ல முடியாது குளிர் காலம் தான் நமக்கு தெரியும் அதனால் காலையில் நேரமாக எழுந்திரிச்சி ஓடுறத்து ராெம்ப பெஸ்ட்டு குளிர் காலத்தில் அது முக்கியமா குளிர் காலம் தான் ரொம் ரொம்ப ரொம்ப நல்லது